எங்கள் பகுதியில் சூசையப்பர் ஆலையம் இருக்குது அந்தோனியார் சபையும் இருக்கிறது கிறிஸ்மஸ்ஸு ஜனவரி இந்த திருநாளில் பாதிரியார் வந்து சிலுவை கொண்டுட்டு வந்து எங்கள் வீட்லெல்லாம் வெச்சி ஜெபம் செஞ்சு எங்களை ஆசீர்வதிப்பார்